எனக்கு பிடிச்ச ஸ்போட்ஸ் கபடி கபடியில் தான் நான் அதிக ஆர்வம் கொண்டேன் கபடியில் வந்து நான் விளாண்டு நிறைய ப்ரைஸ் வின் பண்ணிருக்கேன் ஒரு ஒன்பது அடி கோப்பை மெடல் அது நிறையா வாங்கிருக்கேன் அப்பறம் வந்து கபடிக்குனு சில விதிமுறைகள்லாம் இருக்கு விதிமுறைன்னு பார்த்தீங்கனா ஒரு அணியில் வந்து பதினோரு பேர் இருக்கலாம் நாலு பேர் சப்ஜெக்ட்டு ஏழு பேர் வெளாடலாம் வெளையாடும் போது பார்த்தீங்கனா மது அருந்தியிருக்க கூடாது ஒரு அணியில் விளாண்டவுங்க மத்தவங்க அணியில் விளாட கூடாது அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்கு ஸ்போட்ஸ் பார்த்தீங்கனா கபடியில் பார்த்தீங்கனா ஷூ போட்டுதான் விளாட்ணும் மேட்ச்சிங் பண்ணிதான் ஷூ போட்டுதான் விளாட்ணும் கைக்கு காலுக்கு தேவையான நீ கேப்பு சேஃப்ட்டி முன்ன அணிந்திருக்கணும் அப்பறம் ஒரே மாதிரி டீஷேர்ட் மட்டும் போட்ருக்கணும் அப்பறம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்கணும் பக்கத்துலேயே இஞ்சூரி ஆச்சுனா ஒடனே போடணும் நிறைய ப்ரைஸ் வென்றுக்கேன் நிறைய மாவட்டங்கள் போய்ட்டு ஜெயிச்சிருக்கேன் அப்பறம் பார்த்தீங்கனா விதி முறைகள்னு பார்த்தீங்கனா மது முக்கியமாக மது யாரும் குடிச்சுட்டு விளாட கூடாது மது அருந்தியிருந்தா மற்ற வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஸ்போட்ஸுக்குனு தனியாக அதிகம் ஆர்வம் உள்ளவன் நான் ஸ்போட்ஸில் கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நிறைய வெளையாண்டுருக்கேன் வீட்டுக்கு பெருமை சேத்திருக்கேன் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு போய்ட்டு நிறைய இடங்கள காமிச்சிருக்கேன் எனக்கு தேவையான ஸ்போட்ஸ் எக்கியூப்மென்ட்ஸைலாம் எங்கள் அப்பா வாங்கி தருவார் இப்போது மேட்ச் நடத்துனுனா ப்ரைஸ் விளாட்ணுனா அதுக்கு நுழைவு கட்டணம் கட்டணும் பார்த்தீங்கனா நுழைவு கட்டணம் ஆயரரூவா வரையும் இருக்கு ஐநூறுரூவா இருக்கு நுழைவு கட்டணங்களை பொறுத்து இருக்கு ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கனா இரண்டு அணிகள் மோதிக்கொள்வதுதான் கபடி கபடி பார்த்தீங்கனா ஒரு வீர விளையாட்டாக இருக்குது நிறைய கோப்பைகள் தருவாங்க அதன் மூலியமா நேஷ்னலில் விளாட்லாம் அடிக்கடி போறேன் இண்டியன் இண்டியன் கூட விளாட்லாம் கபடியை பார்த்தீங்கனா முக்கியமாக டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் உள்ளே உள்ளே போய்ட்டா பேட் வேர்ட்ஸ் அதிகமாக அதிகமாக யூஸ் பண்ண கூடாது ரூல்ஸ் நிறையா இருக்கு ரூல்ஸ் பார்த்தீங்கனா அந்த நடுவர் திருப்பி கேட்டு விளாடணும் நடுவரை யாரும் எதுர்த்து பேச கூடாது அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாயிருக்கும் நடுவரை வந்து எதுர்த்து பேசினா மேட்ச்சை டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க டிஸ்குவாலிஃபைனா கிராஸ் கொடுத்துருவாங்க அந்த டீம் விளாடாமலே தோற்றதுக்கு அது காரணமாகிடும் அப்பறம் பார்த்தீங்கனா முக்கியமாக நீ கீப்பு கையிக்கு கையிக்கு நீ கிப்பு அப்றம் பேண்டேஜி ஃபஸ்ட்டெய்டு பாக்ஸு கண்டிப்பா இஞ்சூரி ஆகும் ஃபஸ்ட்டெய்டு பாக்ஸு வச்சிருக்கணும் ஒரு போட்டி நடத்தினா கண்டிப்பாக இது இதல்லாம் வச்சுருக்கணும் என்னுடைய கேம் இப்போது என்னோட இது பார்த்தீங்கனா என்னோட என்னோட கேம் பார்த்தீங்கனா கண்டிப்பாக கபடியாக தான் இருக்கும் என்னோட லட்சியமே கபடி தான் நான் கபடியில் ஒரு சிறந்த ஸ்போட்ஸ் மேனாக வரணுன்னு நிறைய ஆசை